எங்கள் கிராமப்புறத்தில் வந்து ரோடு வசதி இல்லை அப்புறம் மின் வசதி இல்லை அப்புறம் தண்ணீர் வசதி இல்லை ஏ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் வந்து நிறைய தவறுகள் நடக்கின்றது மின் வசதி இல்லாததுனால் திருட்டுக்கள் நிறைய கொலைகள் நிறைய களவாணித்தனம் நிறைய நடக்கிறது அப்புறமா ரோடு வசதி இல்லாத மருத்துவமனை செல்லும்போது கொழந்தைங்க கொழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரில்லாத இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடில அப்புறம் வண்டி நிறைய வாகனங்கள் வந்து ஆக்ன்ஸிடெண்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெ மாதமா இருக்கிற பொம்பளைங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனால் ரொம்ப நேரம் ஆகுது எங்கள் ஊர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் பக்கம் தான் மருத்துவமனை இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து நிறைய நிறைய பேர் வந்து காவல் காவல்துறை வந்து கம்பளைண்ட் பண்ணிணேன்னு சொல்லி சொல்கிறாங்க காவல்துறை கம்பளைண்ட் பண்ணிணாலும் எங்களை வந்து எங்கள் கிராமத்தை யாரும் பார்க்கமாட்டேன்றாங்க நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் நிறைய நடக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோடய கிராமத்தில் வந்து நிறைய சிரமம் சிரமங்கங்கள் நிறைய இருக்கிறது கொழந்தைங்க படிக்க முடியலை சரியாக தூங்கமுடியலை கொசு தொல்ல அதேமாதிரி சுற்று சுற்றுப்புறம் வந்து சூழ்நில வந்து சரியில்லை அப்புறமா வந்து வழக்கறிஞர் வந்து அங்கே என்ன போய் எது சொன்னாலுமே வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கமாட்டேன்றாங்க வழக்கறிஞர்கள் எங் எங் எங்கள் கிராமத்தில் யாருமே இல்லை அதனால் வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்யணும்